ஒரு நாட்டோட பொருளாதாரமே அந்த நாட்டில் இருக்கிற வணிகத்தை சார்ந்துதான் இருக்கு இப்போ வணிக சமூகத்தில் பன்முக பன்முகத்தன்மையும் சேர்த்தே ஊக்குவிக்கிறமாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சில முக்கிய வணிக முயற்சிகளும் நடந்துகிட்டுதான் இருக்கு கொள்ககைகளும் நடைமுறைப்படுத்திகிட்டுதான் இருக்காங்க இதில் வந்து முக்கியமாக என்னன்னா உறுதியான நடவடிக்கை அதாவது விழிப்புணர்வு வழிகாட்டுதல்கள் உளி உதவித்தொகை இந்தமாதிரிலாம் வந்து கொடுத்துகிட்டுதான் இருக்காங்க இப்போ உதாரணமாக வந்து மகளிர் திட்டம் அப்புறமா வேலை இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு அப்புறம் ஒவ்வொரு முகாம்லயும் வேலை வாங்கித் தர்றாங்க இந்தமாதிரி ஒவ்வொன்னாக கொள்கைகள் வந்து கொடுத்துகிட்டுதான் இருக்காங்க அப்போ வணிகம் அப்படின்னா என்ன வணிகம்னாலே நாட்டோட பொருளாதாரத்துக்கு நம்ம வந்து வேலை செய்யறதுதான் நம்ம வணிகம் வேலை மற்றும் தொழில் செய்வது தான் நம்ம வணிகம்ன்னு சொல்லுறாங்க இதுல வந்து தொழில் வந்து என்னவாக வேணாலும் இருக்கலாம் அது வந்து சுயதொழிலாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம வந்து ஒரு வேலைவாய்ப்பு கம் முகாமில் போயிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு சேவை ல வந்து நம்ம வந்து வேலைவாய்ப்பாகவும் இருக்கும் அந்த வேலையில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட திறமையை வந்து நம்ம அங்கே பயன்படுத்துனோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தையும் நம்ம முன்னாடி கொண்டுவர முடியும் அப்போ படிப்பதற்காக கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து மகளிர்க்காக உதவித்தொகை வந்து அரசாங்கம் கொடுத்துகிட்டுதான் இருக்கு அதேமாதிரி அப்போ நம்ம விவசாயம் பண்ணியும் நம்மளோட வணிகத்தை வந்து உயர்த்தலாம் விவசாயத்தின் மூலமாக விற்பனை செய்ய முடியும் காய்கறிகள் விற்பனை செய்யலாம் அப்புறமாம் இந்த நாட்லருந்து அந்த நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யலாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம வந்து காய்கறிகள் எல்லாம் ஏற்றுமதி செஞ்சு நல்ல லாபம் பெறலாம் இந்தமாதிரி விவசாயம் பண்ணனும் அப்படின்னா நம்ம நாட்டோட வணிகம் வந்து கண்டிப்பாக நல்ல நடக்கும் நம்மளோட நாடும் தமிழ்நாடும் நல்ல நிலமைக்கு வரும் அப்போ விவசாயம் பண்ணுறக்கு நிலம் வந்து கண்டிப்பாக தேவை நிலம் இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம வேறு எதாவது சுயதொழில் பண்ணிக்கலாம் சுயதொழில் பண்ணனும் அப்படின்னா என்னவாவேணாலும் இருக்கலாம் நம்மளோட ஆர்வத்துக்குத் தகுந்தமாதிரி சுயதொழில் பண்ணிக்கலாம் துணிகள் வாங்கி விற்பனை செய்யலாம் சிறுதொழில் போல பூ பூ பூக்கட்டி விற்பனை செய்யலாம் அப்புறம் பேக்கிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போடலாம் இந்தமாதிரி நிறையா வந்து நம்மளோட நாடு நம்மளும் முன்னேறணும் நாடும் வந்து முன்னேறணும் அதற்காக வந்து அரசாங்கமும் உதவி பண்ணிகிட்டுதான் இருக்குது உதவித்தொகையும் கொடுத்துட்டுத்தான் இருக்கு நம்மளும் முன்னேறுறக்கான வழியை பார்க்கறக்குதான் நம்மளோட வேலையாக இருக்கு அப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு முகாம் வச்சு அதுல வந்து வேலைவாய்ப்பு வந்து தர்றாங்க நம்ம அங்கேப் போயிங்கூட நம்மளோட நாட்டைவந்து முன்னாடி கொண்டு வரலாம் பொருளாதாரத்தையும் உயர்த்தலாம் அப்புறம் ஒவ்வொரு சுயதொழில்லையும் நம்மளோட புதுப்புது புதுப் புதுமையான ரை ஐடியாஸ்லாமே வந்து அதில் வந்து பண்ணி நம்ம நல்ல நிலமைக்கு வரலாம்